ஹலோ சார் ஓலா டிரைவருங்களா சரி சார் இந்த இப்போது இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிராவலில் என்னை பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுவிட்டு போனீங்கள்லை ரவிசந்திரன் பேசுகிறேன் ஆமாம் திருக்கோணம் வரைக்கும் வந்துவிட்டு போனீங்கள்லை ஆமாம் அதில் வந்து என்னோட கை பேக்கியை பை பையை வச்சுட்டு வந்துவிட்டேன் கைப்பை ஆமாம் எல்லோ கலரில் இருக்கும் அந்த பையை பின் சீட்டில் உக்காந்துருந்தானா அப்படியே வச்சுட்டு வந்துவிட்டேன் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சுருக்கிங்களா சரி சார் சரி அதில் வந்து பேங்க் பாஸ் புக் பேன் கார்ட் ஆதார் கார்ட் ஃபோட்டோ ஒரு நானு ரூபா பணம் சில்லரை காசு அவ்வளோதான் இருக்கும் சில பேப்பர்ஸ் இருக்கும் ஆமாம் சார் அது வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போதைக்கு என்னால் வர முடியலை நான் ஒரு திருமண என்கேஜிமெண்ட்ஸில் இருக்கேன் நீங்கள் வந்து எடுத்து உங்கள் அட்ரஸ் கொடுத்திங்கன்னா அங்கே வந்து வாங்கிக்கிறேன் இல்லாட்டி உங்கள் ஓலா அலுவலகத்தில் கொடுத்துடுங்க அந்த அலுவலகத்தோட அட்ரஸை என்கிட்ட கொடுத்துறீங்களா அங்கே வந்து வாங்கிகிட்டுமா சரி சார் அலுவலகத்தோட அட்ரஸ் கொடுங்க நம்பர் பதினைஞ்சு சண்முகநாதன் தெரு உறையூர் திருச்சி சார் அதை யார்கிட்ட கொடுத்துருக்கிங்களோ அவர்களோட பேரை சொல்லிவிடுங்க அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க அந்த நம்பரையும் கொடுத்தீங்கன்னா நான் அங்கே போய் ரீச் பண்ணி அந்த பேகை வாங்கிக்கிறேன் சார் சார் இப்போது எங்கே இருக்கீங்க பட்டுக்கோட்டை போய்ட்டு இருக்கீங்களா சரி நன்றி சார் நாளை நான் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிவிடுங்க சார் நான்வந்து வாங்கிக்க பேக் வாங்கிக்க ரெண்டு நாள் ஆகும் நான் என்கேஜிமெண்ட்ஸெலாம் முடிச்சுட்டு வந்து திருச்சி உறையூரில் வந்து நான் வாங்கிக்கிறேன் சரி சார் நன்றி வணக்கம்